ஒரு லட்சத்து இருபதாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து இருநூற்றி முப்பத்தி நான்கு மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து நானூற்றி முப்பத்தி இரண்டு ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரத்து ஐந்நூற்றி இருபத்தி ஆறு ஆறு லட்சத்து அறுபதாயிரத்து அறநூற்று அறுபத்தி ஆறு